நாங்கள் ரோசாப்பூச் செடி தொட்டியில் வளர்ப்போம் குண்டுமல்லிச் செடி ரோசாப்பூச் செடி ஆலோவேரா எல்லாம் பூரா பூ மாதிரி பூ நிறையா பூ விளையிது பிளவர்ஸு நிறையா தொட்டியில் வளர்ப்போம் குண்டுமல்லிப்பூ வந்துச்சின்னால் சாயந்திரம் ஈவினிங் ஆகிடுச்சினாக்க பசங்களுக்கு பின்னி எடுப்போம் பசங்களுக்குக் குடுப்போம் எங்கள் மகளுக்குக் கொடுப்போம் அக்கம்பக்கம் இந்த சா மச்சான்மார்களும் அவங்க குழந்தைங்களும் இருக்காங்க அவ்வளோதா எல்லோருக்கும் கொடுப்போம் பூ குண்டுமல்லி பின்னி ஈவினிங் ஆகிருச்சின்னா டெய்லி இப்போ பூ பின்னுவோம் வீட்டுக்கு என் மனைவிக்கு நா ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ டெய்லி பின்னி எனக்குக் கொடுப்பாங்க நான் வேறு வெளியே போனாக்க கொண்டாந்து கொடுப்பேன் பூ அதைப் பின்னி எல்லோருக்கும் கொடுப்பாங்க குண்டுமல்லி